நீங்கள் பாட நினச்சிங்கன்னாக்க நல்லா நடக்கணும் நல்லா ஓடணும் அப்போதான் மூச்சு வந்து மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கலாம்ம நல்லா திணறாம பாடுறத்துக்கான சக்தி வரும் தனிப்பட்ட முறைல வந்து நல்லா குரலக் கொடுத்து நல்லா பாடணும் சத்தமாக பாடணும் தனியாக இருந்தது ஓர் தனியாக வந்து பாட்டு இப்போ பாடிப் பார்க்கணும் அப்போதான் நம்ம வந்து அடுத்த அடுத்து என்னென்ன பாட்டு பாடுறது எப்போதான் எனக்கு தை சக்தி வரும் அந்த அளவுக்கு திறமைய வளர்த்துக்கணும் சான்ஸ் வரும் நீங்கள் நல்லா பாடலாம்